வீட்டில் பொழங்குற வீட்டில் வந்து யூஸ் பண்ற சாமான வந்து சோப்பு போட்டு அதை கழுவி கவுழ்த்து தண்ணி வடிஞ்சதும் எடுத்து வச்சிடுவேன் இதே இப் பொங்கலுக்கு பொங்கல்னு ஒரு விசேஷம் வரும் அந்த பொங்கல் வரும்போது சில்வர் பாத்திரத்துக்கு வந்து சஃபினா பவுடரு வாங்கிக்கிட்டு சோப்பு அது விளக்கிறதுக்கு நாரு அதலாம் எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளக்குவேன் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பவுட்ரை தொட்டு தொட்டு விளக்கி அதை கழுவி வெளியில் கமுத்து அதை எடுத்து சாக்கில் வச்சு மேலே வச்சுருவேன் பித்தளை ஏனம்னு ஒன்று இருக்குது அந்த பித்தளை ஏனத்தை வந்து பித்தளைய பாத்திரம் விளக்குறதுக்குனு ஒரு பவுடரு இருக்குது அந்த அந்த பவுடரு இருக்குது இல்லாட்டி லிக்கியுட் இருக்குது அந்த விம் லிக்கியுடுன்னு ஒன்று இருக்குது அந்த லிக்கியுடைப் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து அதை ஊற்றி விளக்கி விளக்கிட்டு கழுவணும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் இல்லாட்டி அது கரை கரையாக இருக்கும் அதுக்கு என்ன பண்றது அந்த லிக்கியுடை போட்டால் கொஞ்சம் கை வலிக்காத கொஞ்சம் பாலிஷா இருக்கும் அந்த பாலிஷா இருக்கிறதுக்காக அதை வாங்கிக்கிறது காசுப் போனால் போயிட்டு போகுதுனு சொல்லி அப்படி இல்லைனா அந்த நாளையெல்லாம் வந்து விளக்குவாங்க எங்கள் ஊரில் எங்கள் அம்மாலாம் புளி அந்த எலுமிச்சைப்பழம் அதலாம் வந்து விளக்கு விளக்கும்போது அதலாம் யூஸ் பண்ணிக்கிறது அதை யூஸ் பண்ணால் என்ன பண்ணும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஆனால் கை தான் வலிக்கும் அது வலிச்சால் வலிச்சிட்டு போகுதுன்ட்டு காசு செலவாகக் கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கலாம் அது மாதிரிதான் எங்கள் அம்மா காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க அதை விளக்கி கழுவணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கழுவினாதான் பூக்காத இருக்கும் அதை பூக்காத இருக்கிறத்துக்காக தான் அதை போட்டு விளக்குறது அப்படி இல்லைனாக்கா செங்கல் மட்டை இருக்குது அந்த செங்கலை வச்சு நாங்கள் நசுக்கி அதைத் தொட்டு நல்லா தேய்ச்சம்னா பளிச்சின்னு இருக்கும் அந்த பளிச்சின்னு இருக்கிறத செஞ்சுக்குவோம் செஞ்சுட்டு நல்லா கழுவி கமுத்து காய வச்சுட்டு இதையே இந்த சில்வர் பாத்திரம் விளக்குறோம் பாருங்கள் அப்போது வந்து தின்னூர் தலையில் சாமி கோயிலலாம் தின்னூர் கும்பிட்டு சா தின்னூர் வப்போம்ல்ல அதை வந்து போட்டு ஒரு வெள்ளை துணி பளிச்சின்னு இருக்கும் அந்த வெள்ளை துணியை துன்னூரை தொட்டு அதை துடைச்சி சாக்கில் போட்டு கட்டி வச்சிட்டோம்னால் அந்த புள்ளி புள்ளியாக இல்லாத இருக்கும் தண்ணிலாம் பட்டாக்க இந்த புள்ளி புள்ளியாக இருக்குமில்ல அந்த மாதிரி இல்லாத இருக்கும் அது ஏன்னா எதுக்காகனால் நம்ம அந்த வருடம் விளக்கி வச்சால் பொழங்கவே மாட்டோம் அப்படிங்கபோது துரு பிடிக்காத இருக்கும் அந்த துருன்னு ஒன்று பிடிச்சதுனா ஓட்டை விழுந்துரும் அது அதுக்காக தான் அதை போ வச்சுப்புட்றது அந்த பித்தளை ஏனத்தயும் வெள்ளை துணியை காட்டன் துணி எடுத்து தொடைச்சி அதை மேலே கமுத்து வச்சிட்டு அப்பறம் எடுத்து வச்சிட்டோம்னால் நம்ம அடுத்த வருடத்துக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே இருக்கும் பொருளும் வேஸ்ட்டாகாது நம்ம பாட்டுக்கு நம்ம பிள்ளைங்கள கட்டி கொடுக்குன்னுனா கூட அந்த பாத்திரத்தயே வச்சு கட்டி கொடுத் கொடுத்தர்லாம் எண்ணெய் இந்த எண்ணெய் பட்டிருந்துச்சின்னாக்க அதுக்கு வந்து நல்லா சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு மண்ணை தடவி கீழே தடவி தேய்ச்சி கொட்டிட்டோம்னாக்க எண்ணெய் பசைக் கொஞ்சம் உட்டுரும் அப்படியும் இல்லைனாக்கா நம்ம தவிடு நம்ம நெல்லில் உருக்கிற தவிட தவிட போட்டு அதை தொடைச்சி அதுக்கு அப்புறமேட்டுக்கு விளக்குனோம்னாக்கா சோப்பு போட்டு விளக்கணும் அந்த தவிட போட்டு விளக்குனத்துக்கு அப்புறம் தான் விளக்கணும் அப்போது தான் அந்த எண்ணெய் பசைலாம் போகும் இல்லாட்டி கை வழுக்கும் அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் எண்ணெய் எண்ணெய் பாத்திரத்த சோப்பு போட்டுதான் விளக்கணும் அடுப்படியில் டப்பாலாம் இருக்கும் அந்த டப்பாலாம் பார்த்தாவே கருப்பாக இருக்கும் எண்ணெய் பசைல அந்த டப்பாவைலாம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விளக்கணும் அதை தேய்ச்சி விளக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கும் அப்பறம் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூலுக்குலாம் பிள்ளைங்க எடுத்துட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து கழுவிட்டு ஃபஸ்ட்டு விளக்கணும் சோப்பு போட்டு விளக்கி அதை வந்து கமுத்து வச்சிடுணும் கமுத்து வைக்கணுனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னால் நம்ம சுடுத்தண்ணியை வச்சு நல்லா டப்பாவலாம் கழுவணும் ஏன்னால் பிள்ளைங்க வந்து சாப்பிடம்போது அசிங்கமாக போயிடும் அதுக்காக செய்யணும் அதுமாதிரி விளக்கி கழுவி தொடைச்சி கமுத்து வச்சிட்டோம்னாக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்